இப்போ பார்த்திங்னா எல்ஜி வாஷிங்மிஷின் ஒன்று நான் வாங்கியிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது குவால்டியும் எ எல்ஜி கம்பனிங்கிறதுனால வாஷிங்மிஷினும் குவால்ட்டியாகதான் இருக்குது இப்போ துவைக்கிறதலாம் பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் நல்லா போயிருது அந்த சாயம் போகிறதோ இல்லை அந்த துணியோட அந்த நூலெல்லாம் பிரிஞ்சு வரதோ அந்த மாதிரியெல்லாம் ஏதும் இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அப்புறோம் அதுலியே வந்து ட்ரையரும் இருக்கிறதுனால துணி காஞ்சிடும் நம்ம வெயில் நெ வெயில் காலமாக இருந்தால் காய வெச்சுக்கிலாம் மழைக்காலத்தில் கஷ்டோம் இல்லையா அப்போ மழைக்காலத்துல அது கொஞ்சம் ட்ரையரில் போட்டோம்னால் அப்புறம் எடுத்து வெளியில் போட்டால் ஒரு பத்து நிமிஸம் பதினஞ்சு நிமிஸத்ல காஞ்சுடும் இப்போதிக்கு அது ரொம்ப முக்கியமானதுதான் இந்த காலக்கட்டத்தில் வந்து வாஷிங்மிஷின் வந்து வேணும்தான்